அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார் இதை இந்த விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா இப்போ அதே மாதிரியே இந்த நம்பி போய்விட்டு நம்ம மோசம் ஆகக்கூடாது சின்ன சின்ன கடைகளில் வாரண்ட்டி தரேன் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன் வருஷத்துக்கு ஒரு முறை ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் மோசம் நடக்குது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சேட்டு கடைங்களில் நம்ம பொருள் வாங்கிடுறோம் பொருள் வாங்கிட்டு அவன்கிட்டே லோலோ படுகிறத விட கம்முன்னு நம்ம அதுக்காக நல்ல கம்பனியாக பார்த்து நல்ல இடத்துல போய் வாங்க்கிலாம் இப்போ பார்த்தோம்னா ஒரு பொருளை ஓ சேட்டுகிட்டே வாங்கிட்டு நாங்கள் ரெண்டு வருஷமாக ஆகிடுச்சி நடந்தது தான் மிச்சம் ஃபோன் போட்டு தான் சார் மிச்சம் இதோ வரேன் அதோ வரேன்ங்கிறான் மெக்கானிக் அனுப்புகிறாங்கறான் வரவே இல்லை கடைசியில் ஒரு நாள் நானும் எங்கள் வீட்டுக்காரியும் போய்விட்டு பயங்கரமாக சண்டை போட்டேன் கடைக்கிட்டே சண்டை போட்ட பின்னாடி தான் ஒரு பையனை அனுப்பித்தான் அவன் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி நீ கு கு கொடுத்தா தான் நான் இங்கிருந்து கிளம்புவன்ட்டு அவன் சொல்கிறான் காசே வாங்காமல் போகல சார் அவன் காசே வாங்கிகிட்டு காசு ஆயிரத்து ஐந்நூறுரூவா கொடுத்தோம் ஆயிரத்து ஐந்நூறுரூவா வாங்கிட்டு தான் அவன் கிளம்புனான் இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள இது மாதிரி தான் நடக்குது ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன் அதை பண்ணி தரேன் இதை பண்ணுறேன் சொல்லிகிட்டு மக்களை நிறைய ஏமாத்துகிறாங்க